நான் இன்னும் முயற்சி செய்யாத ரெஸிபின்னு பார்த்திங்கனா ரசமலாய் ரசமலாய் வந்து நான் இன்று வரை செஞ்சதில்லை ரசகுல்லா ரசமலாய் இது ரெண்டுமே எனக்கு கத்துக்கணுனு ஆசை ஆனால் இப்போ வரையும் பண்ணதில்லை காரணம் என்னனால் அது அதே மாதிரி கரெக்ட்டாக வருமா அப்படின்றதுதான் எனக்கு அவ்வளோ டவுட்டு அதனால இப்போ வரையும் நான் அதை கற்றுக்கவே இல்லை இன்னொன்று பால் வந்து நம்ம அதிகமாக போட்டு இல்லைனா அது வந்து அந்த ரெஸிபி வந்து கொஞ்சம் இதாக ஆகிடுமோ அப்படின்றதுனால எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதனால நான் வந்து அதை வந்து இன்னும் கத்துக்கலை அப்பறம் நாங்கள் இது வரையும் கத்துக்காத ஒரு விஷியம் அப்படினா முறுக்கு ஜிலேபி இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே நான் கத்துக்கலை தீபாவளிக்கு செய்கிற பலகாரம் எதுமே எனக்கு செய்ய தெரியாது அதலாம் வந்து நான் வந்து இனிமேதான் கத்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதில் வந்து முறுக்கெல்லாம் பார்த்திங்கனா அதுக்குனு ஒரு பக்குவம் இருக்குனு சொல்லுவாங்க அந்த பக்குவத்தில்தான் முறுக்கு சுடணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த அந்த முறுக்கு வந்து கரெக்ட்டாக ஏன்னா அப்போ செவராது இல்லைனா சவுக்கு சவுக்குன்ருக்கும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ரெஸிபீலாம் நான் இன்று வரையும் கற்றுக்கவே இல்லை முறுக்கு சீப்பு முறுக்கு சீடை அப்பறம் பார்த்திங்க அப்படினா இன்னொன்று என்ன செய்வாங்க அதிரசம் அதிரசம்லாம் அந்த பதத்தில் இல்லைனா அந்த பதத்தில் வந்து அந்த அப்படே ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அப்படின் சொல்லுவாங்க அதனால் நான் இப்போ வரையும் என்னென்ன அதலாம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இது வரையும் அதெல்லாம் கற்றுக்காமயே இருக்கேன் எங்கள் அம்மா வந்து எல்லாமே நல்லா செய்வாங்க ஆனால் நான் இப்போ வரையும் அதலாம் வந்து டச் மற்றபடி சாதாரண சமையலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவேன் ஆனால் இது வரையும் வந்து அந்த மாதிரி பலகார ஐட்டங்களை வந்து நான் டச் பண்ணது கிடையாது இன்னொரு விஷியம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அதை நான் இனிமேதான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கற ஒரு விஷியம் என்ன அப்படினா பன்னீர் பட்டர் மசாலா நான் இதுவரையும் நான் இதுவரையும் அதை வந்து அந்த ரெஸிபியை செஞ்சதில்லை அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டனு கிடையாது பட் ஆனால் ஹோட்டல் ஸ்டைலே வருமா அப்படி நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் அந்த யூடியூப் சேனல்லலாம் பார்த்து பார்த்து அந்த ரெஸிபியை செய்யணு செய்யணுனு நினப்பேன் இது வரையும் ஆனால் அந்த பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் நான் செஞ்சது கிடையாது இன்னொன்று நான் அதுவுமே எனக்கு நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவுமே நான் இன்று வரையும் செஞ்சதில்லை அதை நான் இனிமே தான் ட்ரை பண்ணணுன் நினச்சிட்ருக்கேன் அது வந்து எப்படின்னா எங்கள் சித்தப்பா வந்து அந்த அந்த நான் பிளஸ் அந்த பட்டர் மசாலா சூப்பராக செய்வாங்க அவங்க கிட்டேருந்து அந்த ரெஸிபியை கற்றுக்கிட்டு நான் அதை பண்ணலான்ட்டு இனிமேதான் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அது பண்ணிட்டேனா ஓகே எனக்கு அதே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பலகாரலாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் அந்த இப்போ ப நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதை வந்து நான் கத்துக்கணுன்னு இப்போ நினக்கிறேன் அதில் உள்ள கடினங்கள் கேட்டிங்கனா அதில் வந்து அதே மாதிரி வருமா அப்படிங்கறதுதா வந்து கடினமாக இருக்கும் நம்ம நினப்பேன் நாம் ஒன்று செஞ்சோம் அப்படினா அது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்குனு சொல்லிட்டாங்கனா நம்ம அடுத்தது செய்வோம் ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போதே நல்லால்லைனு சொல்லிட்டாங்கனா நெக்ஸ்ட் அதை நம்ம ப செய்யணுன் நினைக்கவே மாட்டோம் அதனால வந்து அதை செய்கிறதே நம்ம வந்து பெஸ்ட்டாகதான் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இவ்வளோ நாள் டிலே பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதுக்கப்றம் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்